காலப்போக்கில் விவசாயம் எப்படி மாறிடுச்சி அப்படினா நம்ம வந்து ஆரம்பத்தில் பாரம்பரிய விவசாயமென்னு சொல்லி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படினா எல்லாமே இயற்கை உரங்களாக பயன்படுத்தினாங்க நம்ம வீட்டில் இருந்து கால்நடைகளிலேருந்து கிடைக்கிற சாணம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மரம் தழைகள் இலைகள் இதெல்லாம் வச்சு நம்ம உரமாக்கி பயன்படுத்தினாங்க இயற்கை முறையில் வந்து இயற்கை உரம் வந்து தயாரிச்சு பண்ணிணாங்க மாட்டு சாணம் இன்னும் நிறையா விலங்குகளோட இதெல்லாம் வச்சு நமக்கு இயற்கையாக பண்ணிணாங்க அதிகமாக வந்து உரங்கள் சேர்க்காம பூச்சி கொல்லி மருந்துகள் சேர்க்காம இயற்கையாக பண்ணிணாங்க இயற்கையாக பண்ணி விளைவித்த உணவு பொருட்களில் வந்து சத்துக்களும் அதிகமாக இருந்துச்சு ஆனால் இப்போது இருக்க விவசாயத்தில் வந்து எல்லாத்துலேயுமே உரங்கள் தான் அதிகமாக இருக்கு உரங்கள் தான் அதிகமாக இருக்கே தவிர சத்துக்கள் வந்து ரொம்ப குறைவாக மாறிடுச்சி எல்லா ஒரு ஒரு அரிசின்னு எடுத்துக்கிட்டோம்னால் அந்த அரிசி மூணு மாதத்துக்குள்ள வந்து விளைஞ்சு முடிச்சுருக்குது அப்படினா அந்த மூணு மாதம் நம்ம விளைஞ்சு முடிக்கிறதுக்கு டைமிங் கொடுக்குறதுக்கு டைமிங் கொடுக்குறதுக்குள்ள அதுக்கு நம்ம ஏகப்பட்ட உரங்கள் தான் கொடுக்குறோம் உரங்கள் கொடுத்து நம்ம அதை பயிர்விச்சு அதை நம்ம சம சாப்பிட்றதுல்ல எந்த ஒரு சத்துக்களுமே இருக்கிறது இல்லை